எனக்கு கடற்கரையில் நடக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்பா அம்மா கூட காரில் அப்புறம் பைக்கில் பஸ்ஸில் டிரெயின்ல இந்த மாதிரி டிராவல் பண்ணுறத விட கடற்கரையில் நடந்து போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஹேப்பியாக இருக்கும் கடற்கரையில் நிறையா விஷயம் பார்ப்போம் வெயில் இருக்கும் ஆனால் அது கடற்கரை அந்த தண்ணிர் வருதுல்ல ரொம்ப கூலிங்கான ஒரு இடமா இருக்கும் அது எதுன்னா கடற்கரையில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அங்கே போனோன்னே அவ்வளோ ஹேப்பியாக இருக்கும் அந்த ஹேப்பியை சொல்ல கூட முடியாது அம்மா அப்பா கூட தம்பி தங்கச்சி கூட அப்புறம் எல்லோர் கூடயும் ஒரு மனசு ரிலாக்ஸா இருக்கும் என்ன டென்ஷன் இருந்தாலும் கடற்கரையில் போகும்போது அந்த ஒரு மண்ணோட வாசம் அப்புறம் தண்ணியோட வாசம் இதையெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் அங்கே சமோசா அப்புறம் சுண்டல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் நிறையா விஷயம் அங்கே பார்ப்போம் விளையாடுவோம் தம்பி தங்கச்சிங்க கூட சேர்ந்து பீச்சில் குளிப்போம் நிறையா விஷயம் நல்லாயிருக்கும் அப்புறம் காடுகளில் கூட போய்ருக்கோம் மரம் செடி கொடி இந்தமாதிரி ஒரு விஷயத்தையும் அங்கே பாத்திருக்கோம் அங்கே இயற்கையான காற்று இருக்கும் அதை சுவாசிக்கும்போது அவ்வளோ நம்மளுக்கு நல்லது செயற்கை காற்றை விட நம்மளுக்கு இயற்கை காற்று அவ்வளோ நல்லது அப்புறம் மூடப்பட்ட மலைகள் அங்கே போனதில்லை ஆனால் போகணும்னு ஒரு ஆசை